இப்போ எல்லாேருமே ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னால் ரெடிமேட் ட்ரெஸ் தான் ஏன்னால் வந்து அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஏன்னால் வந்து நம்ம போனோமா நிறைய கலர்ஸ் செலக்ட் பண்ணிணோம்மா அதுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாச வித்தியாசமான ட்ரெஸ்ஸு இப்போ மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக நம்ம மாறிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாேருமே ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னால் ரெடிமேட் ட்ரெஸ்ஸு ஆனால் இதுவே வந்து கையால் நெய்யப்பட்ட ஆடைகள் வந்து எப்படின்னா அதுவந்து அது வந்து எப்படின்னா ரொம்ப நாள் நம்மக்கூட உழைக்கும் அதைப் பற்றி யாருமே யோசிக்கிறதே கிடையாது இப்போ ரெடிமேட் வந்து என்னென்னால் கொஞ்ச நாள் வரும் அவ்வளோ தான் அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது நம்ம நிறைய அலகழகா போட்டுக்கலாம் ஆனால் அடிக்கடி நம்ம ட்ரெஸ்ஸு புதுசு புதுசாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் இதுவே கையால் நெய்யப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் அதனால நமக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்கும் அதனால நல்லதான் இருக்கும் அந்த காட்டன் மாதிரி போடுறதுனால நிறைய பேர் போடுறாங்க ஏன்னால் வந்து காட்டன் சாரீஸ் கட்டுறாங்க காட்டன் ட்ரெஸ் போடுறாங்க ஆனால் வந்து அது மேக்ஸிமம் குறைஞ்சிட்டே இருந்துச்சு இப்போ அதுக்கு அப்புறம் என்னாச்சு மக்கள் வந்து ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கெல்லாம் எப்படின்னா கூரைப் புடவ அந்த கா கையால் நெய்யப்பட்ட சாரீ தான் கட்டணும் அப்படின்ட்டு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் எல்லாேரும் அதை மாற்றிட்டாங்க மாற்றினதுக்கு அப்புறமே மக்கள் எப்படின்னா திரும்பி வந்து பழைய கலாச்சாரத்துக்குமே கிளம்பி வராங்க வந்து எல்லாேரும் என்னப் பண்ண கல்யாணன்னு வந்தால் அது கையால் நெய்யப்பட்ட புடவைய தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்துவிட்டோம் இப்போ அந்த புடவைலியிமே வந்து நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வராங்க நம்ம பேர் போட்டுக்கிறது நமக்கு ஏற்ற மாதிரி அதில் டிசைன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன தான் இருந்தாலும் கையால் நெய்யப்பட்ட சாரீஸ் கட்டுறத தான் இப்போ மக்கள் எல்லாேருமே வந்து விரும்பிகிட்டு வராங்க இப்போ கல்யாணத்தில் மட்டும் இல்லை எல்லா ஊர் ஃபங்க்ஷன்ஸ் போனாலுமே அது மாதிரி புடவைய கட்டுறது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடிச்சி